கிராமத்து விளையாட்டுக்கும் சிட்டி விளையாட்டுக்கும் வந்து வேறுபாடு அப்படின்ட்டு பார்த்தா இப்போ சிட்டியில் வந்து அதுக்குன்ட்டு தனி தனியாக ஏரியாருக்கும் கிரிக்கெட் கவுண்ட்டுக்கு வந்து நிழலா இது பண்ணி அந்தமாதிரி வச்சுருப்பாங்க வாலிபால் கோட்டுக்கு நல்லா சீர் பண்ணி அந்தமாதிரிலாம் வச்சுருப்பாங்க அங்கே வந்து எப்படி சொல்கிறது அங்கே வந்து கிணத்துல குளிக்க முடியாது அந்தமாதிரிலாம் இருக்கும் அதுவுவே கிராமத்தில் எடுத்துக்கினா கிராமத்தில் வந்து நிறையா விளாட்லாம் கோட்டிப்புள்ளி பல்லாங்குழி அப்புறமா வந்து கிணத்துல குளிக்கிறது கிணத்துலையே வந்து நிறையா கேம் வச்சு குளிக்கிறது அப்புறமா கிரிக்கெட் விளாட்றது இங்கேலாம் வந்து கிரிக்கெட்டுக்குனு ஒரு கோர்ட்டே இல்லை வாலிபால்னு ஒரு கோர்ட்டே இல்லை பசங்களே சீர் பண்ணி பசங்களே ஒரு நெட்டுக்கட்டி அந்தமாதிரி விளாட்டு தான் எங்கள் கிராமத்தில் ஆனால் அதுதான் ஒரு என்ஜாய்மண்ட்டு சிட்டியில் அந்தமாதிரி விளாட முடியாது இப்போ சப்போஸ் கிரிக்கெட் பால் விளாடி அடிக்கும் போது எங்கையோ போய் பட்டுருச்சி அப்படின்னா அவங்க வந்து சண்டைக்கு வருவாங்க அந்த மாதிரிலாம் அங்கே இருக்காது இங்கே ஜாலியாருக்கும் பசங்கக்கூட அது ஒரு என்டர்டைமண்ட்டா இருக்கும் வந்து பசங்களே காசு போட்டு வாங்கி அந்த மாதிரி எல்லாம் நிறைய பொருளெலாம் வாங்கி விளாடுவாங்க அதெல்லாம் ஒரு என்டர்டைமண்ட்டாக இருக்கும் இதுதான் கிராமத்துக்கும் சிட்டிக்கும் ஆனால் ஒரு வித்தியாசம்